ஆன்லைனில் வந்து வாட்ச் ஒன்று ரொம்ப காலத்து வாட்ச் இருந்துச்சுங்க எங்கள் வீட்டில் அது வந்து வேறு மாட்சு வாட்ச் வந்து மாற்றலாம்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் பார்த்துட்டே இருந்தேன் ஆன்லைனில் பார்க்கும் போது வாட்ச் நல்லா இருந்துச்சு நல்லா நல்லபடியாக கலரு அப்புறமா இந்த எல்லா இதுவும் பா பார்த்தேன் செல்லு ஏ நல்லாயிருக்குது கலர் எல்லாம் நல்லாயிருந்துச்சு அப்புறமா எங்கள் வீட்டில் கேட்டேன் நான் வீட்டில் கேட்கும் போது நல்லாயிருக்குது வாட்ச்சு கலரும் நல்லா இருக்குது நல்ல டிசைனாக இருக்குது வாங்கிக்கலாம் அப்படினு சொல்லி சொன்னாங்க சரின்ட்டு நானும் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் ஆர்டர் பண்ணும் போது சரி ஆன்லைனில் வந்துச்சு வீட்டுக்கே வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் போது அதில் பிரித்து பார்த்தேன் பிரித்து பார்க்கும் போது அதில் கண்ணாடி எல்லாம் உடைஞ்சின்ச்சு கண்ணாடி உடைஞ்சிருச்சு ஒரு செல்லும் கொடுக்கல அப்படி இருக்கும் போது அந்த என்னாத்துக்கு ஆர்டர் பண்ணி இந்தமாதிரி வந்து ஆகிடுச்சி அப்படினு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாகிடுச்சி இவ்வளோ கலர் பார்த்து இவ்வளோ நல்லா டிசைனாக இருந்துச்சேன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்து அவங்க வந்து வீட்டுக்கு கொடுக்கும் போது அதை பிரித்து பார்க்கும் போது எங்களுக்கு மனதுக்கு ஒத்துக்கலை என்னாத்துக்கு ஆர்டர் பண்ணிவிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் காசு வந்து காசுனாலும் காசு கொடுத்துட்டேன் காசு ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டேன் காசும் கொடுத்தாச்சு இவ்வளோ காசு கொடுத்து இந்தமாதிரி ஆகிடுச்சேனு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம் ஆகிடுச்சிங்க